ஆ வெப்போடை தங்கவேல் அண்ணன் கடைங்களா நம்ம கடையில் காய் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குன்னு சொன்னாங்க ஆ சரிங்க

ஆ சரிங்க அதனால்தான் சொன்னாங்க பக் நம்ம பக்கத்தில் சொன்னாங்க சரிங்க சரிங்க கேரட்டு ஒரு கிலோ வேணுங்க கத்திரிக்காய் ஒரு கிலோ வேணும் உருளக்கெழங்கு ஒரு கிலோ வேணுங்க நான் சங்ககிரியில் கொஞ்சம் வேலையாக இருக்கிறேங்க நீங்கள் அப்டியே பேக்காக பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நான் வரையிலே அப்படியே எடுத்துகிட்டு போயிடறேங்க ஆ சரிங்க ஆ சரிங்க ஒரு கிலோங்க கத்திரிக்காய் ஒரு கிலோ உருளக்கெழங்கு ஒரு கிலோ ஏங்க ரேட்டு கொஞ்சோண்டு முன்னேப் பின்னே வாங்க்கிலாங்க ஆ ஆ ஆ சரி ஆ சரிங்க ஆமாங்க ஆமாங்க ஆ சரிங்க ஆ சரிங்க ஆ சரிங்க